குழந்தைங்கள் தங்கள் ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னால் மோஸ்ட்லி எல்லா குழந்தையும் விளையாடுவாங்க விளையாடுவாங்கன்னால் இப்போது ஸ்கூல் ஸ்கூலுக்கு போனாங்கனால் ஸ்கூலில் பிடி பீரியடு கிடைக்கும் அந்த டைமில் விளையாடுவாங்க அப்புறம் ஏதோ ஒரு சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு இருக்கிற நேரத்திலையும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி விளையாடுற தான் ட்ரை பண்ணுவாங்கலே தவிர வேறு எதுக்கும் முயற்சிக்க மாட்டாங்க குழந்தைப் பருவன்னாலே விளையாட்டு தானே ஸ்கூலெல்லாம் முடிஞ்சவரைக்கும் மறுபடி வீடு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு மறுபடியும் விளையாடத்தான் போவாங்க பசங்கள் பசங்கன்னாலும் சரி பொண்ணுங்கன்னாலும் சரி சாப்பிட்டு விளையாடப் போய்விட்டு மறுபடி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆறு மணி அளவில் வருவாங்க ஆறு மணி அளவில் வந்தபோது வீட்டில் வீடு சாப்பிட்டு தூங்கிவிட்டு மறுபடியும் மார்னிங் எழுந்துருச்சி விளையாடுவாங்க குழந்தைகள் ஓய்வு நேரத்தில் விளையாடுறது வந்து ஓய்வு நேரத்தில் இருக்கற பொழுதுபோக்கு வந்து மோஸ்ட்லி விளையாட்டு தான் விளையாட்டுதான் அதிகமாக விளையாடுவாங்க அப்புறம் ஒரு சில குழந்தைகள் வேணால் விளையாட்டை தவிர்த்து வேறு எதாவது ஆக்டி மற்றதா செயல்கள் வேறு எதாவது செயல்கள் வேணால் பண்ணலாம் வேறு செயல் அந்த மாதிரின்னா அவங்க பேரண்ட்ஸு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிட்டாக இருந்தாங்கன்னால் படிக்கிற சம்பந்தமாக எதாவது இந்த மாதிரி இதை மூளையை வளர்த்துக்கிறதுல சம்பந்தமான கேம்மு அந்த மாதிரி எதாவது விளையாடலாம் உதாரணத்துக்கு செஸ்ஸு கேரம்மு அப்புறம் இந்த மாதிரி பஸ்ஸில் சேர்த்தறது முதலில் அந்த மாதிரி எல்லாம் ஃபு விளையாடலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டடி வச்சு விளையாண்டுட்டு அப்படியே ஸ்டடி கற்றுக்கிற மாதிரி கல்வி கற்றுக்கிற மாதிரி அப்படியே விளையாண்டுட்டு அப்படியே அப்படியேம்மு பண்ணுறோம் பண்ணுறவுங்க இருப்பாங்க அப்புறம் ஒரு சிலர் ஒரு சிலர் அப்படி ஒரு சிலர் இப்படி ஒழுங்கா மோஸ்ட்லி வந்து ஆனால் குழந்தைகள் ஓய்வு நேரத்தில் இருக்கிறத வந்து விளையாட்டு தான் விளையாட்டு தான் மோஸ்ட்லி அதிகமாக குழந்தைக விரும்புகிறாங்க